இப்போ கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா கல்வி கல்வி நல்ல தரமாக தான் இப்போது ஓரளவுக்கு எல்லா எல்லா ஹைய் ஸ்கூல்லேயும் எண்பத்தி அஞ்சுலருந்து தொண்ணூறு வரைக்கும் நல்லா படிச்சிருக்காங்க இப்ப கல்வி பசங்க எல்லாம் லேடிஸு ஜென்ஸும் குழந்தைங்க எல்லாம் அந்த பட்சத்தில் வந்து நல்லா படிக்கும் போது என்னா பண்ணிணாங்கனாக்கா இந்த கோர்சஸ் முடிக்கும் போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு அவங்க என்ன இது பண்ணுறாங்கனு போட்டு இப்போ ஃபேக்டரிலேருந்தே நேரடியாக வராங்க ஸ்கூலுக்கு நல்ல மார்க் எடுத்திருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வேலை வாய்ப்பு நல்லா போட்டு கொடுக்குறோம் பார்த்திங்ன்னா ஓசூர்லேருந்து ஊத்தங்கரை வரைக்கும் நல்ல ஃபேக்ட்ரி அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு ஓசூரில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு இப்போ டாடா கம்பனி ஹோண்டா கம்பனி இது என்ன டிவிஎஸ் கம்பனி இந்த மாதிரி நிறைய அவங்களே வந்து ஆள் எடுக்கிறாங்க சார் திறமைக்கேற்ற ஊதியம் சரியாக நல்ல படித்திருந்தா வேலை வாய்ப்புக்கான நல்ல இப்போ எல்லாம் நல்ல ஊதியம் கொடுக்குறதுக்கு அவங்களே வந்து சிலர் போட்டி தேர்வு வச்சு அதில் செலெக்ஷன் ஆனாக்கா நல்லா கூட்டிட்டு போய் அவங்களே வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க இதுக்கு காரணம் என்ன தெரியுமா கல்வியில் முக்கியத்துவம் பசங்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் கல்வியில் நல்லா படித்து மார்க் எடுத்துருந்தாலே போதும் அழகாக அவங்களே கூப்பிட்டு போய் வேலை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க நல்ல சம்பளம் தராங்க